ஆமாம்ங்க சார் யாருக்கு உங்கள் பையன் பேர் அவனுக்கு இப்போ எக்ஸாம் வேறு வந்துன்னே இருக்குது இப்போ இப்போ போய் லீவு கேட்கறீங்க சரி நான் ப்ரின்ஸ்பல் கேட்டு சொல்கிறேன் இப்போ எக்ஸாம் வேறு வந்துன்னே இருக்குது காலாண்டு எக்ஸாம் ஒரு நாள் மட்டுமா ம் ஏற்கனமே உங்கள் பையன் ஓ ஒன்றும் படிக்கிறது இல்லைங்க ஒன்றும் படிக்கலை ஒரு ஹோம்ஒர்க் செய்றதில்லை ஒரு கிளாஸில் ஒரு டிஸிப்லினே இன்றதே இல்லைங்க

எக்ஸாம் வேறு வந்துயிருக்கு ஏற்கனவே உங்கள் பையன் ஒன்றும் படிக்கறதில்லை மார்க்கும் கம்மி ம்ஹூ பையன்தா அது எவ்வளோ நான் இன்னும் பாக்கலை யாரோ மிஸ் தான் திருத்தி சொன்னாங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ரேங்க் கார்ட் கொடுத்தனுப்ச்சேனே நீங்கள் பார்த்தீங்களா சரி சார் நான் பிரின்ஸ்பல்கிட்ட கேட்டு சொல்கிறேன் ஆ நான் பிரின்ஸ்பலுகிட்ட கேட்டு நான் உங்களுக்கு நாளைக்கி ஃபோன் பண்ணட்டுமா ஆ சரி ஓகே சார்